ஆ எஸ்விஎஸ் ஸ்கூல் தான் ம் சொல்லுங்கள் மேம் ம் சூப்பர்

அவங்க என்ன மார்க்கு ஸ்கோர் பண்ணியிருக்குறாங்க ஓகே ஓகே குட் சூப்பர் நல்ல மார்க் தான் எடுத்திருக்காங்க மேக்ஸிமம் சீட்டு கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நோ ப்ரோப்ளம் பார்த்துக்கலாம் ப்ரொசீஜர் என்ன உங்களுக்கு அவ்வளோ லாங்லிருந்து இங்கே வர முடியுங்களா ட்ராவலுக்கு ஸ்டூடெண்டுக்கு கரெக்டாக இருக்குமா ஓகே ஓகே அப்புறம் நோ ப்ரோப்ளம் ஒன்றுமே இல்லை அப்போ நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வீக்கில் வந்து ஆஃபீஸ் ரூமில் வந்து காண்டேக்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து ஃபர்தராக இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையும் சொல்வாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து போட்டு போய்விடுங்க எல்லாமே வந்து அங்க ஆஃபீஸ் ரூமில் வந்து கேளுங்கள் அவங்க எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்வாங்க உங்களுக்கு நாங்கள் வந்து பர்ட்டிகுலராக ஒரு ஸ்கீம் போட்டிருக்கோம் நாங்கள் குறிப்பிட்ட பர்ஸன்டேஜ்குள் வந்தாங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் அவங்களுக்கு வந்து கன்செஷன் மாதிரி இருக்குது பார்க்கலாம் வந்து நீங்கள் வந்து ஆஃபீஸ் ரூமில் கேளுங்கள் அந்த கன்செஷன்குள் அவங்க வந்தாங்கன்னால் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகும் அமௌண்ட்டு அவங்களோடைய மார்க் ஷீட்டு ஒர்ஜினல்ஸ் எல்லாமே ஒர்ஜினல்ஸ் எடுத்துகிட்டு வாங்க வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ரிட்டன் உங்கள்கிட்டே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் மட்டும்தான் நீங்கள் ஆஃபீஸ் ரூமில் கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களோடைய மார்க் ஷீட்டு டிசி அவங்களோட ஃபோட்டோ காப்பீஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க வரும்போது ஆ ஓகே மார்க் வந்து நல்ல மார்க்காக எடுத்திருந்தா அவங்க கேட்குற குரூப் வந்து நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு கொடுப்போம் ஆ ஆ ஓகே தேங்க்யூங்க